எங்கள் அப்பா அம்மால எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்த்துருக்காங்க அவரை எனக்கு ரொம்ப உயிருக்கு உயிராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சதே எங்கள் அப்பாதான் சின்ன வயசுலேயிருந்தே எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவைவுட எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா என்னை செல்லமாக வளர்த்துருக்காங்க சின்ன வயசில் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக் கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொல்லமாட்டாங்கள் எனக்காக எதையும்னாலும் செய்வாங்கள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா செய்வாங்கள் ஆனால் எங்கள் அப்பா அளவுக்கு அந்தளவுக்கு இதுல்ல எங்கள் அப்பாதான் எனக்கு ரொம்ப உயிர் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாக்கிட்ட என்னென்னா நான் என்ன கேட்டாலும் வாங்கிக் கொடுப்பாங்க எதுனாலும் எனக்கு செய்வாங்கள் என்னை கஸ்டப்படாமல் எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க நான் கஸ்டம் அப்படின்னு நின்றப்ப எங்கள் அப்பா தான் எனக்கு உதவி பண்ணுவாங்கள் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறதுன்னா சின்ன வயசுலேயிருந்தே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செல்லப்பிள்ளையாக வளர்த்தது என்னை தான் அதில் வந்து நான் ரொம்ப ஓ இது சாப்பாடு விசயமாக இருக்கட்டும் மற்றப்படி நான் ஸ்கூல் போகிறது எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் அதே மாதிரி எங்கள் அப்பா என்னை எங்கள் கூட்டிட்டு போகிறதுனாலும் சரி எங்கள் கூட்டு வரதுனாலும் சரி ரொம்ப கவனமாக கூட்டிட்டுப் போவாங்கள் கவனமாக கூட்டிட்டு வருவாங்கள் யார் யார் கூட இருக்கணும் எங்கள் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு அப்பாவாக எனக்கு அதிகமாக எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு நல்லது பண்ணுவாங்கள் ஒரு பொண்ணுக்கு அம்மா என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எங்கள் அம்மாவும் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து கூட பிறந்த ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்கள் கூட பிறந்தவங்களா இருப்பாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லா வகையிலையுமே எங்கள் அப்பா எனக்கு இருப்பாங்கள் அதே மாதிரி நம்ம கஸ்ட்டன்னு நிற்கையில கஸ்டமாக இருக்கையிலே அவர்தான் நல்லா உதவி செஞ்சு நம்ம கண்ணீர் விடயில நீ எதுக்குதா கலங்குற அப்படின்னு சொல்லி நம்மக்கூட ஆதரவாக இருக்கிறது நம்ம அப்பாதான் அவங்க எப்போயுமே நம்மக்கூட இருக்கையில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் எப்படி சொல்கிறது பெண்களுக்கு அப்பான்றது ஒரு ரொம்ப ஒரு அதிகமான உணர்வுதான் அதில் வந்து உண்மையாக நான் நிறைய எங்கள் அப்பாவை வச்சு உணர்ந்திருக்கேன் நான் எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு அந்த இதை எனக்கு செஞ்சித் தருவாங்கள் அதில் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் என்னை யாரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது எங்கள் அப்பா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா நான் லைஃப்லன்னு வரையில நான் எ ரொம்ப நேரம் அதிகமாக நான் பேசுகிறதும் நான் தூரமாக இருந்து நான் ஃபோ ஃபோன்ல பேசுகிறதா இருந்தாலும் எங்கள் அப்பாக்கிட்ட தான் நான் அதிகமாக பேசுவேன் அவங்க எல்லாமே வந்து எதை எப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும்ப்பா அப்படியெல்லாம் இருக்கணும் சொல்லி சின்ன வயசுலேயிருந்தே கஸ்டம் நஸ்டம் துன்பம் இன்பம் எல்லாமே சொல்லி வளர்த்துருக்காங்க எதுவுமே நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அந்தமாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்ககிட்டேருந்து தான் நம்ம கத்துக்கிறோம் அவங்ககிட்டேருந்து தான் நம்ம இது பண்ணுறோம் அப்பான்றவர் வந்து பெண்களுக்கு எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்கள் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா எனக்கு எங்கள் அம்மா வந்து நீ இப்படி செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள் ஆனால் எங்கள் அப்பா அப்படி சொல்லமாட்டாங்கள் நீ எதை வேணாலும் செய்யித்தா நல்லாயிருந்தால் போதும் நீ நான் எதையுமே செஞ்சாலும் அது நல்லதாதான் இருக்கும் நான் என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதான் எங்கள் அப்பா நினப்பாங்க அதில் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறன்னாலும் நான் எங்கேயாது போகிறதா இருந்தாலும் மற்றவங்களோட போகிறத விட எங்கள் அப்பா கூட போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப உயிர் அவர் நம்மளை விட்டு போனாலும் கஸ்டமாக இருக்கும் அவர் கொஞ்சம் காலத்திலியே என்னை விட்டு பிரிஞ்சிட்டார் ஆனால் அது கொஞ்சம் கஸ்டமாகதான் இருக்குது ரொம்ப கஸ்டமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை எனக்கு வாழ்க்கையிலே நான் இழந்த ஒரு பெரிய இழப்புன்னா அது எங்கள் அப்பாதான் எங்கள் அப்பாவை தவிர யாருமே கிடையாது எங்கள் அப்பா இல்லாத உலகத்தில் நான் ஒரு சும்மா பொம்மை மாதிரி தான் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அவர் இல்லாமல் நம்ம இருக்கிறதே கஸ்டம் அப்படின்ற ஒரு உலகமே இருண்டது மாதிரி ஆனது ஏன் வாழ்க்கையில எங்கள் அப்பா தான் அவர் இல்லாமல் நான் இன்னைக்கு ரொம்ப கஸ்டப்படுறேன் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஒருமாதிரி இருந்தார் அவரு இன்னைக்கி இல்லாமல் நான் ரொம்ப கஸ்டப்பட்டுட்டேன் இனிமேல் எனக்கு அந்தமாதிரி ஒரு நிலம கடவுள் சீக்கிரமாக எங்கிட்டேயிருந்து என்னை எங்கள் அப்பாவை என்கிட்ட பிரிச்சிருச்சு இனிமேல் அந்தமாதிரி ஒரு நிலமைய உருவாக்கிக் கொடுக்கக்கூடாது கடவுள் எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா என்கூட இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட நான் லாஸ்ட் வரையும் வாழ்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி எங்கள் அப்பா என் கூட கண்டிப்பாக வேணும் என்கூடயே இருக்கணும் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்டே இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கும் எங்கள் அப்பா அன்பாக இருக்கணும் பாசமாக இருந்தாங்கள் இப்போ அப்பா இல்லை நான் இங்கே ரொம்ப கஸ்டப்படுறேன் அந்த கஸ்டத்தை எனக்கு எப்பவா இருந்தாலும் எங்கள் அப்பா மேலேருந்து என்னை பார்த்துட்டு அதை கொடுக்கணும் எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா தான் உயிர் எங்கள் அப்பாவிட வேற எதுவுமே எனக்குத் தெரியாது அந்தளவுக்கு இருந்துட்டு இன்னக்கு அப்பாவை இலந்துட்டு ரொம்ப கஸ்டத்தில் இருக்கேன் அந்த கஸ்டத்தை சீக்கிரம் மாத்திக்கொடு கடவுளே எனக்கு யார் மூலயமாவுது